எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில்னே சொல்லலாம் அங்கே நான் வந்து அடிக்கடி போவேன் பிரதோஷம் அன்னிக்கி போவேன் அப்புறம் வெள்ளிக்கிழம அப்புறம் செவ்வாய்க்கிழம அப்போல்லாம் நான் போவேன் ஒரு காலையில் போகமுடியலனாலும் சாயந்தரமா ஒரு அஞ்சு மணி போல போவேன் விளக்கு போடறதுக்காக எண்ணெய் திருநூல் சூடம் இதெல்லாம் பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவேன் போயிட்டு அங்கே விளக்கலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிடம் உட்காந்துட்டு அப்புறம் அது அம்மன் அங்கே அஞ்சு நிமிடம் உட்காறது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்றம் உட்காந்துட்டு வந்தோனால் நம்பளுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடச்ச மாதிரிருக்கும் அதுக்கப்றம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்றம் நந்தியை சுற்றி வந்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அதை மாதிரிதான் நான் வெள்ளி செவ்வாய் அப்புறம் பிரதோஷம் அன்னிக்கிலாம் நான் போகமுடிலனாலும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய் கிழமையும் கன்ஃபார்மாக நான் போவேன் அவ்வளதான்